ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க ஓகே ஆ சரி சொல்கிறேன் ஏ எவ்வளோ ஒரு நாள் மாதிரியா இல்லை எப்படி ரெண்டு நாள் அந்த மாதிரி ஃபைவ் டேஸா ஒன் வீக்கா ஒன் வீக் அந்த மாதிரியா டிரைவருக்கு வந்து நீங்கள்தான் ஃபுட் அரேன்ஞ் பண்ணிக்கணும் நீங்களே வந்து எல்லாமே பார்த்துக்குணும் டை டிரைவர் என்னென்ன இது பண்ணி கேட்குறாங்களோ அதெலாம் நீங்கள்தான் அந்த ஃபெசிலிட்டில்லாம் நீங்கள்தான் செஞ்சு கொடுக்குணும் டிரைவருக்கு நாங்கள் வந்து பஸ் ஆ பஸ் அமௌண்ட்டு மட்டும் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ஆகும் ஆமாம் ஆ இது போயிட்டு அப் அண்ட் டவுனு ரெண்டுத்துக்கும் ஆ ஆமாம் ஆ மற்றபடி ஏதாவுது குழந்தைங்க வாமிட் பண்ணிட்டுது அப்படினா அதுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஏதாவுது ஆ ஆமாம் அதெலாம் வந்து கிளீனரெலாம் எதுவும் கிடையாது இல்லை பெட்ரோல் வெலைலாம் அதிகமாக இருக்குது நீங்களே கொஞ்சம் பாருங்க கிளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கமாட்டாங்கள்ல கிளீன் பண்றதுக்கெலாம் எங்கள்ட ஆள் கிடையாது நீங்ள்தான் அதெலாம் நீங்கள்தான் பார்த்துக்குணும் அதுக்கெலாம் சார்ஜஸ் போடுவோம் நாங்கள் ஆள் வச்சு கிளீன் பண்ணணுன்னா அங்கே நாங்கள் சார்ஜஸ் போடுவோம் ஆமாம் நீங்களே சுத்தம் பண்ணினா அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது கிளீனாக இருக்காது அதனால் நாங்கள் சார்ஜஸ் போடுவோம் ஆ ஆமாம் டோல்கேட்லாம் நீங்கள்தான் பார்த்துக்குணும் ஆமாம் அப்படி எல்லாமே நாங்களே அப்புடின்னா கொஞ்சம் அதிகமாக ஆகும் அமௌண்ட்டு ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகும் ம் என்னான்னு சொல்லுங்க ஆ சரி அதுக்கப்புறோம் நாங்கள் டிரைவரு நீங்கள் என்றைகின்னு சொன்னீங்கனால் நாங்கள் டிரைவர் பேரெல்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடறேன் அவங்களோட கால் நம்பரெலாம் கொடுத்துட்றேன் ஃபோன் நம்பரெலாம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் எங்கள் ஏஜென்சியில் இது பண்ணிங்கனால் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு ஒன் மன்த்து அப்படினா இன்னும் இன்கிரீஸ் ஆகாது அதுக்குள்ளேயே பார்த்துக்கோங்க நீங்களே ஆ மீட்ரு கிலோமீட்டர் கணக்குதான் கிலோமீட்ரு சார்ஜஸ்தான் ஒரு கிலோமீட்ருக்கு ஏழு ரூவாய் அந்த மாதிரி கிலோமீட்ரு படிதான் அமௌண்ட்டு ஆ என்னான்னு பார்த்துக்கோங்க ஆ சரி ஆ ஆ ஆ சரி